இப்போ வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படினா எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆகுது எனக்குனு ஒரு பாதையை வந்து என்னால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னால் தேர்வு செய்யமுடியாமல் தான் இருந்துச்சு ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படினா நான் வேலை பார்த்துட்டுருந்தேன் ஒரு ஐசிஐசிஐ பேங்க்கில் ஆனால் அதுக்கப்புறம் என்னால் கண்ட்டினியூ பண்ணமுடியலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கொழந்தை பிறந்ததுக்கப்றம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் நம்ம வந்து ஒரு பாதையை நம்ம கண்டிப்பாக தீர்மானிக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணேன் ஏன்னா நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுனால நான் வந்து வேலைக்கு போகணும் அது தான் நம்ம வந்து நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம பிறந்ததுக்கான ஒரு அடையாளம் என்ன தான் பெண்கள் இருந்தாலும் வீட்டு வேலைகள் நம்ம செஞ்சாலும் வேலைக்கு போகணும் படித்ததுக்கான வேலைக்கு போகணும் ஏன்னா நம்ம அம்மா அப்பா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வெச்சிருக்காங்க ஸோ வந்து நம்ம வேலைக்கு போயே ஆகணும்ன்றதுனால நான் என்னோடய கெரியரை ச்சூஸ் பண்ணேன் ச்சூஸ் பண்ணி இப்போ வேலைக்கு நான் போய்ட்டுருக்கேன் அது தான் என்னோடய வாழ்க்கையில் நான் எடுத்த பெரிய தீர்மானம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பாதையை நான் ச்சூஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படினா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் அவங்க அவங்கள டிப்பெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான சுச்சிவேஷன் ஆகியிருக்கும் ஆனால் நம்ம பெண்கள் வந்து நம்ம படித்தோம் படித்ததுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது நமக்குள்ள ஒரு வேலை தான் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படினா வேலைக்கு அதிகமாக போகமாட்டாங்க பெண்கள் வந்து வீட்டில் இருந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் ஒரு கல்ச்சராக இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லா பெண்களுமே வேலைக்கு போகிறாங்க ஏன்னா அவங்ளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால வேலைக்கு போகிறாங்க அதேமாதிரி நான் வேலைக்கு போகணுங்கறத நான் ரொம்ப தீர்மானமாக முடிவு பண்ணி நான் இப்போ வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அது தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கைக்காக நான் செஞ்ச பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் இப்போ நான் வேலைக்கு போகாமல் அப்படியே இருந்திருந்தேன் அப்படினா லாஸ்ட்டு வரையும் நான் வந்து ஒரு என்னோடய குழந்தையா இருக்கட்டும் இல்லை அடுத்தது வந்து வேறு யாருக்காவது செய்கிறதா இருக்கட்டும் இல்லை என்னோடய ரிலேஷன் சர்க்கிள்ஸு எல்லாமே வந்து அவங்கள டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து அது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயத்துனால நான் என்னோடய வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை பாதையை வந்து நான் இப்படி தீர்மானித்துக்கிட்டேன்